அனைத்து மக்களுக்குமே பிடித்தமான ஒரு டீ குடிக்கிறது பிடித்தமான ஒரு விஷயம்னா நிறைய டீ குடிக்கிறது தான் முதலெல்லாம் வந்து வசதியானவங்கள் வீட்டில் தான் வந்து இந்த டீ காபி எல்லாம் போடுவாங்க இப்போது வந்து எல்லாேர் வீட்டிலையுமே டீ குடிக்கிறாங்க டீ போடுறாங்க ஏன்னால் எல்லாேருமே குடும்பத்துடையே பெண்கள் ஆண்கள் அனைவரும் வேலை பார்த்து பொழைக்கக்கூடிய காலகட்டம் தான் இன்றைக்கு அவங்க சோர்வு தெரியாமல் இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்புக்காகவும் டீ குடிப்பாங்க நாங்களும் வீட்டில் டீ போடுவோங்க நான் எப்படி போடுவேன்னால் டீத்தூளை தனியாக கொதிக்க வைச்சுருவேன் பாலை தனியாக காய்ச்சிட்டு முன்னெல்லாம் சர்க்கர யூஸ் பண்ணுவோங்க இன்றைக்குலாம் வந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறிவிட்டோங்க அதில் வந்து இஞ்சி ஏலக்காயெலாம் தட்டி போட்டு நல்ல வாசனையோடு வாசனையான நறுமணத்தோடு ஒரு எனர்ஜிஸ்ஸா இருக்கிறதுக்காக நல்லா கொதிக்க வச்சு வடிக்கட்டி டீ சாப்பிடுவோங்க ரொம்ப பிடிக்கும்